எங்கள் பகுதியில் உள்ள சித்தன்ன வாசல் பகுதியில் வந்து நான் மலை ஏறினது வந்து ஒரு மறக்கமுடியாத அனுபவமாக இருக்கும் அந்த மலையில் வந்து சமணர் படுக்கை இருக்குது அந்த படுக்கையை பார்ப்பதற்காக நாங்கள் அந்த மலை ஏறினோம் நான் எனது நண்பர்களோடு போகும்போது ரொம்ப உற்சாகமாக சென்று வந்தோம் இது மட்டுல்லாமல் நான் குறிப்பிட்ட மலைகளை வந்து நான் ஆன்மிக பயணமாக நிறையா போயிருக்கோம் எங்கள் பகுதியில் வந்து குமர மலை இருக்குது அந்த குமர மலை போயிருக்கோம் அதேமாதிரி திருமயூன் மலை இருக்குது இந்தமாதிரி ஒரு சில மலைகளெலாம் வந்து ஏறிய அனுபவங்கள் இருக்குது இதை தவிர சதுரகிரி மலையெலாம் நம்ப போயிருக்கேன் சதுரகிரி மலையெலாம் வந்து இப்ப உடல் உழைப்பு நம்மளோடைய தேவை எவ்வளோங்கறத வந்து உணர்த்தியது அந்த மலையில் ஏறும்போது தான் நம்ப உடலை வந்து எவ்வளோ வந்து ப பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறோங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது இந்தமாதிரி மலை ஏறும் பயணங்கள் போகும்போது நம்ப உடலுக்கும் உள்ளத்திற்கும் நிறைய மகிழ்ச்சியும் கிடைக்கும் பிளஸ் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்